ஹலோ அண்ணா வணக்கம்ண்ணா நான் சேலத்துலருந்து வந்துருக்குறண்ணா கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் பார்க்கணும் சுற்றிப் பார்க்கணும் அதான் உங்கள் நம்பர் கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி வந்த என்னோட ஃப்ரெண்டு அண்ணா ரயில்வே ஸ்டேஷன்லே நிற்கிறேண்ணா அண்ணா ரெண்டு பகல் ஒரு இரவு அண்ணா சரி அண்ணா ம்

ம்ம் சரி அண்ணா

அண்ணா எங்ககூடையே இருக்கிற மாரிண்ணா ஏன்னா எங்களுக்கு இந்த ஊரில் யாரும் எதுவும் தெரியாது அவர் வந்து நண்பர் வந்து உங்கள் நம்பர் கொடுத்து நீங்கள் எல்லாம் பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு எவ்வளோ கா ம் சரி அண்ணா சரிங்க சரிங்க சரிங்க அண்ணா இப்போ நாங்கள் அங்கே எல்லாமே நாங்கள் மைசூர் கார்டன் ஃபர்ஸ்ட்டு எதுங்க போகலாம் மைசூர் பேலஸ் போயிக்கலாமா எப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் சரிங்க சரிங்க அப்போன்னா இப்போ காலையில சரிங்க ம் ம்

ம் ம் சரிங்க அண்ணா இப்போ எவ்வளோண்ணா வாடகை இப்போ நாம்ப

இன்னும் ஆயிரத்து எட்நூறுவா அண்ணா அண்ணா கம்மியாக பேசிக்கிலாம்ண்ணா ஏன்னா என் நண்பர் வந்து ஆயிரத்து முன்னூறுரூவா கொடுத்துருந்தாருண்ணா இதுக்கு முன்னாடி

அண்ணா சாப்பாட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கங்கண்ணா ஏன்னா நாங்கள் போயிவிட்டு எப்போ வரோம் நேரம் சரியாக இருக்காது அண்ணா நேரம் எங்களுக்கு வராது ஆயிரத்து ஐநூறு கொஞ்சம் அதிகம்தான் ஆயிரத்து நானூறு நூர்ருவா சேர்த்தி ஆயிரத்து நானூறுரூவா வாங்கிக்கிங்க அண்ணா ஏன்னா எங்களுக்கு தெரியாதனால தான் உங்களை சொல்கிறோம் அண்ணா ஒரு நூறுவாதான்ண்ணா ரொம்ப எல்லாம் கேட்கல அண்ணா கண்டிப்பாகண்ணா குறச்சிக்கங்க ஆ குறச்சிட்டு நீங்கள் காலையில் இங்கே வந்துருங்க ஒரு எட்டு மணிக்கு வந்துருங்க என்ன கூட்டிகிட்டு அப்படியே அங்கே நானும் என் மனைவியிலாம் வந்துருக்கோம் நீங்கள் வந்து ச ஆ சரிங்க அண்ணா சரிங்கண்ணா வாங்க அண்ணா ம் நன்றி